ஆம் நான் நண்பர் ஆம் நான் நண்பர்களுடன் குடும்பத்தினருடன் சேர்ந்து நான் பயணம் செஞ்சுருக்கேன் நான் பயணம் செய்யும் பொலுது வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி அது மாதிரி போன்ற ஊர்களுக்கு நான் சென்றிருக்கிறேன் அந்த ஊரில் எனக்கு அனுபவம் என்னவென்றால் நாங்கள் சமைத்து சாப்பிடுவோம் அனைவரும் சென்று ஒன்றாக ஒன்றாக கடலில் குளித்தோம் குளித்து விட்டு அனைவரும் இருந்து சாமி கும்பு சாமி கு வணங்கி விட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து விட்டு சமைத்த மீன் வாங்கி மீனை சமைத்து அனைவரும் பகிர்ந்து பகிர்ந்து உண்டுவோம் அது தி அப்புறமேலு திருவிழாவை கண்டு விட்டு நாங்கள் அனைவரும் சேர்ந்து சென்றோம் அப்புறம் நண்பர்களுடன் சென்றுகின்ற என்னவென்றால் இன்டேர்ன்ஷிப் என்று வொர்க் ஷாப்பு சென்று வொர்க் ஷாப் செ வொர்க் ஷாப் போய் போயிவிட்டு ஊரை சுற்றி பார்ப்பதால் ஊரை சுற்றி ஊரே சுற்றி கொண்டிருந்தோம் நாங்கள் அனைவரும் அனைவருக்கும் சே சேர்ந்து அதிகமாக சென்ற இடம் என்னவென்றால் பெங்களூரு பெங்களூர் பெங்களூர்ல அதிகமாக நாங்கள் இன்டேர்ன்ஷிப் என்று பெயரில் அதிகமாக நாங்கள் ஊரை சுற்றி உள்ளோம் அங்கே செப் அங்கு சென்ற போது அங்கு சென்ற போதெல்லாம் நாங்கள் போனதடவை எங்கே சென்றோமோ அதற்கு ஆப்போசிட்டாக வேறு இடங்களில் நாங்கள் சென்றிருப்போம் எங்களுக்கு எப்போதும் எப்போதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதால் இன்டேர்ன்ஷிப் என்ற பெயரில் வந்து ஒரு முறை சென்று விட்டு நாங்கள் நாலு முறை டிராவல் செய்து கொண்டே இருக்கிறோம் இதைவிட எங்கள் காலேஜ்லருந்து எங்கள் வீட்டுக்கு போகறது ஒன்றை மணி நேரம் செ ஒன்றை மணி நேரம் டிராவல் ஆகும் அதுவே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அது ப பழைய பாடல்கள் இங்கேருந்து சன்னபுல்லிலேருந்து கிரிச்வாஜ்க்கு சென்று வ போகற வழி போகற வழியெல்லாம் மலைகள் காடுகள் போன்ற பகுதிகளை ரசித்துக்கொண்டே சென்றிருக்கிறோம் இதில் நண்பர்கள் கூட ஒரு ஆடி பாடி விளையாடி கொண்டு பாட்டுக்கேட்டு கொண்டு அனைவரும் செல்வோம் எங்களுக்கு மிகவும் பிடி மிகவும் பிடித்தமான இடம் என்றால் பெங்களூர் அது இரண்டு அப்படி இல்லையென்றால் சென்னைக்கு செல்வதாக முடிவெடுத்தோம் சென்னைக்கு செல்வதாக முடிவெடுத்தல் மட்டும் தான் முடிஞ்சிது ஆனால் நாங்கள் இன்னைய வரைக்கும் ஒரு வேலை கூட சென்னைக்கு இப்படி கூட்டாக சேர்ந்து போனதில்லை அப்புறம் திருநெல்வேலி குற்றால திருநெல்வேலி பக்கம் போகலான்னு இருந்தோம் அப்புறம் குற்றாலம் திருச்செந்தூர் அந்த பக்கம் போயிவிட்டு வந்து விட்டோம் அப்புறம் ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போனாங்க பழனி கொடைக்கானல் அங்கெல்லாம் போயிவிட்டு வந்து எனக்கு காசு கையில தரவில்ல ஆனால் கையில காசு என்கிட்ட கையில ஒரு பத்து ரூவா எடுத்துக்கொண்டு கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு பழனியில் தான் எல்லாம்